எங்கள் ஊர் பகுதியில் நெசவாளர்களும் மண் பானை விற்கிறவங்களும் ஆரி ஒர்க் பண்ணுறவங்களும் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆனால் இது அத்தனைக்குமே இந்த காலத்தில் மிஷின் வந்துடிச்சு அதனால் இப்போது எல்லாமே மிஷின்ந்தான் இப்போது நம்ம வீட்டில நெசவு செஞ்சு அதில் சீலை அறுத்து கொண்டு போய் விற்று அதுலேயிருந்து காசு வாங்குவோம் ஆனால் இப்போது ஒரு மிஷின் சீலையை தயார் பண்ணி கொடுக்குது அதனால் நம்ம மக்கள் அதை தேடி போகிறாங்க ஆன்லைன் ஆப் அப்படிங்குறது ஒன்று வந்துச்சு அதில் விளம்பரம் நிறைய ஆஃபர் ஒன்று வாங்கினா ஒன்று ஃபிரீ இந்தமாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போடுகிறனால நம்ம மக்கள் அந்த ஆன்லைன் ஆப் அப்படிங்குறதுல ஆடர் பண்ணி வாங்கிக்கிறாங்க அவங்க அப்ப டி ஆடர் பண்ணி வாங்கிறனால எல்லார்த்துக்குமே நஷ்டம் ஏற்படுது சின்ன வயதுல நம்ம தொட்டாங்குச்சி வச்சு விளையாடுவோம் அதில் பானை கரண்டி இன்னும் சில பொருட்கள்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சி விற்பாங்க ஆனால் அத்தகைய பொருட்களை கூட நம்ம மக்கள் இந்த காலத்தில் ஆன்லைன்ல ஆடர் பண்ணி வாங்குகிறாங்க